ஹலோ அட்வகேட் கோவிந்தராஜுங்களா சரிங்க சார் நான் இங்கே பாலக்கோட்டுலேந்து பேசுகிறேங்க சார் ஆ இங்கே பாலக்கோடு பக்கம் எங்கள் ஊர் வந்து சொட்டன்தள்ளி வில்லேஜுங்க சார் எங்கள் எங்கள் ஊரில் வந்து என்னோட நிலம் என் என்னோட நிலமும் எங்கள் வீட்டுக்காரரோட தம்பி நிலமும் பக்கம் பக்கம் இருக்குது அதில் வந்து நிலம் அந்த நிலத்தோட வரப்பு கொஞ்சம் எங்களுக்கு பிரச்சனைங்க சார் அந்த வரப்பு வந்து எனக்கு தான் சேரணும் ஆனால் அவங்க வந்து அவங்களுக்கு தான் சேரணும் அப்படின்னு சொல்லி தகராறு பண்ணுறாங்க சார் அதெல்லாம் பார்த்தோங்க சார் பார்த்து அளந்துவிட்டோம் அளந்துவிட்டாலுமே அதெல்லாம் எனக்கு தேவையில்ல நீங்கள் என்னவோ அளந்துக்கோங்க என்னவோ செஞ்சுக்கோங்க எனக்கு தேவையில்ல ஆனால் அந்த வரப்பு வந்து எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரே பிரச்சனை பண்ணுறாங்க சார் அதனால் தான் சரி உங்கக்கிட்ட பேசலாம் எனக்கு வந்து அந்த வரப்பு என்னோடது தான் நீங்கள் அதை எனக்கு மீட்டு தந்தாகணும் அது எப்படி அப்படின்னு சொல்லி தான் சார் இருக்குதுங்க சார் சரிங்க சார் அதெல்லாம் போட்டு எடுத்துட்டு வர்றோம் சரிங்க சார் நீங்கள் அதை கொஞ்சம் என்ன நான் எல்லாம் எடுத்துட்டு வர்றேன்ங்க சார் ஆஃபீஸுக்கு எடுத்துட்டு வந்த பின்னாடி அது என்ன ஏதுன்னு சொல்லி கொஞ்சம் பாத்துட்டு எனக்கு கொஞ்சம் சரியான தகவல் சொல்லுங்கள் சார் அந்த வரப்பு வந்து எனக்கு மட்டும் தான் சேரணும் ஆனால் அவங்க வந்து அவன் எனக்கு தான் சேரணும் எனக்கு தான் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க சரிங்க சார் சரிங்க சார் அது நான் என்னென்ன எடுத்துட்டு வரணும்ங்க சார் ஆமாங்க சார் சரிங்க சார் எவ்வளோங்க சார் ஃபீஸ் ஆகும் சரிங்க சார் சரி நான் எடுத்துட்டு வர்றேன்ங்க சார் எனக்கு அதை பார்த்து முடித்து கொடுத்தீங்கனா சரிங்க சார் உங்களுக்கு என்னவோ அது ஃபீஸ் பார்த்துக்கலாங்க சார்

சரிங்க சார் நான் சிட்டா பட்டா என்னோட ஆதார் கார்டு அந்த நிலத்துக்கு என்னென்ன ஆவணம் இருக்கோ அதெல்லாம் நான் எடுத்துட்டு வர்றேன்ங்க சார் சார் நான் நாளைக்கு காலையில் வர்றேன்ங்க சார் ஆ சரிங்க சார்